நான் வந்து என்கிட்ட ஒரு சிறப்பான திற திறமை என்னனு சொன்னால் சிலம்பம் கற்றுக்கிட்டேன் அதை வந்து நான் சின்ன வயசுலேருந்து வந்து சிலம்பம் கற்றுக்குணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்தது ஸோ அப்புறம் பார்த்து அப்பாகிட்ட சிலம்பம் வாத்தியார்கிட்ட சொல்லிருந்தேன் ஆறாவது படிக்கும் போதே ஜாயின் பண்ணிவிட்டேன் ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கும் போதெல்லாம் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன் அப்புறம் ஒரு பதினொன்னாவது பன்னெண்டாவது படிக்கும் போது நல்லா நாலு பேருக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு கற்றுக்கிட்டேன் அப்புறம் எங்கள் ஊரில் நடக்கிற சிலம்ப போட்டியில் கலந்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு செகண்ட் பிரைஸ் வாங்கினேன் அப்புறம் நல்லா கடினமாக ப்ராக்ட்டிஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பிரைஸ் எடுத்தேன் அப்புறம் டிஸ்டிக் லெவலில் வந்து சிலம்பம் போட்டியில் கலந்துக்கிட்டு அதுலேயும் பிரைஸ் வந்து வின் பண்ணேன் அப்புறம் செகண்டு ரெண்டாவது தடவை போகும்போது டிஸ்டிக் லெவலில் வந்து ஃபஸ்ட் பிரைஸ் எடுத்தேன் ஃபஸ்ட் டைம் வந்து ஓரளவுக்கு பிரைஸ் தான் கொடுத்தாங்க ஆறுதல் பிரைஸ் மாதிரி ஆனால் செகண்ட் டைமில் வந்து ஃபஸ்ட் பிரைஸ் எடுத்துட்டேன் அதுக்கப்பறம் ஸ்டேட் லெவலில் சிலம்பம் போட்டியில் கலந்துக்கிட்டேன் அதில் எதுவும் பிரைஸ் எதுவும் வின் பண்ண முடியல இப்போ என்னோடைய எய்ம் வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் லெவலில் இருக்கிற ஒரு சிலம்பம் போட்டியில் கலந்துக்கிட்டு நம்ம வந்து பிரைஸ் வாங்கி நம்ம ஊருக்கு நம்ம எங்களோடைய சொல்லி கொடுத்த ஒரு மாஸ்டருக்கும் நம்ம பெருமை சேர்க்கணும் அப்படின்றது தான் இப்போ ஸ்டேட் லெவலில் நாங்கள் பிரைஸ் வாங்கிட்டு அடுத்தது நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் போகணும் நம்ப தமிழரோடைய பண்பாட்டு விளையாட்டு போட்டியான அந்த சிலம்பத்தை நம்ம நாடு உலகநாடு ஃபுல்லாக பரப்பணும் சிலம்பத்தில் நம்ப ஒரு பெரிய ஆள் அப்படி சொல்லி வாங்கணும் ஒரு அப்பாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கணும் கற்று கொடுத்த ஒரு ஆசிரியருக்கு ஒரு பெருமை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஆசைப்படுறேன் இதுதான் என்னோடய வாழ்நாளில் நான் வந்து எக்ஸ்ட்ரா வளர்த்துக்கிட்ட திறமை அதை நான் வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நன்றி தேங்க்யூ